எங்கள் வயலில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நெல் நட்டுயிருக்குறோம் அதே தண்ணி அதிகமாக இருந்துச்சுனா நெல் நடுவோம் நாங்கள் நல்லாயிருக்குது அது ஸ் தீவனம் பயிர் நட்டுயிருக்குறோம் கொஞ்சம் வறட்சியாக இருந்துச்சுனா சோளம் இந்த மாதிரியிலாம் நட்டுருக்குறோம் சோளம் வெதைப்போம் ஆரியும் நடுவோம் தண்ணி கொஞ்சம் கப் பற்றாக்குறை இருந்துச்சுனா ஆரியும் நட்டுருக்குறோம் சோளம் வெதைக்கும் மாட்டுக்கு தீவன பயிர் நட்டுருக்குறோம் நெல் நட்டுருக்குறோம் அதே மாதிரி வீட்டை சுற்றி பூச்செடிலாம் வெச்சுருக்குறோம் ஆனால் விவசாயத்தில் எங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் காற்றோட்டமா காலையில் ஆனால் போய் கழனில வேலை செய்கிறது நல்லாயிருக்கும் பொழுதுக்கும் வேலை செய்ய மாட்டோம் நம்ம க வயலுன்றதுனால் காலையில் போய்விட்டு இயற்கையாக சமைத்துட்டு போய் கழனில வேலை செய்வோம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை சமச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய்விட்டு அங்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டு கழனில அந்த வரப்பில் உட்காந்து சாப்பிடம் போது சுகமே நல்லாயிருக்கும் சாப்பிட அங்கே அங்கே உட்கார்ந்து ஒரு இலைய பிச்சு இலைல போட்டு சாப்பிடுவோம் அது வயலில் எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிக்கும் சாப்பாடு சும்மா சிம்பிளாக எதாவது செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு வேலையில் கழனில வேலையை செஞ்சுட்டு சாப்பிட்டங்கனாவே செம்மையாக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இயற்கையாக சாப்பிடுறத்துக்கு நல்லாயிருக்கும் கழனில வேலை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ந நெல்லுலாம் நட்டுயிருக்குறோம் சோ தோ சோளமெல்லாம் வெதைச்சிருக்குறோம் ஆரி நடுவோம் நாங்கள் கழனில தீவன பயிர்லாம் நட்டுருக்குறோம் மாட்டுக்கு ஒரு சில நேரம்லாம் கரும்பு நடுவோம் நாங்கள் கரும்பு போட்டிருக்குறோம் கரும்பு தோட்டத்தில் கொத்துவோம் இது பண்ணுவோம் களையெடுப்போம் நாங்கள் அதில் மற்றபடி கழனில இருக்கிறது எங்களுக்கு செம்மையாக நல்லாயிருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வீட்டுலேந்து எடுத்துன்னு போய் கழனில சாப்பிடுற சுகமே நல்லாயிருக்கும் அங்கே சாப்பிடுறதான் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு அங்கே வந்து நல்லாயிருக்கு எங்களுக்கு